சார் சொல்லுங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் யார் எங்கேயிருந்து பேசுகிறிங்க ம் ஆ சொல்லுங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ அதுக்கு அது எப்படி ட்ரெஸ் கோடுன்னு நீங்கள் எனக்கு ஒரு இமேஜ் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சார் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே பண்ணி தரோம் ஆ ஷர்ட்டு முன்னூறு ரூபா வருங்க சார் ஆ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நான் ஐநூறு ரூபா வாங்கிட்டிருக்கேன் நீங்கள் ஐம்பது பேருக்குன்னு சொல்கிறதனால தான் உங்களுக்கு முன்னூறு ரூபானு சொல்லிகிட்டுருக்கேன் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் உங்களுக்கு எத்தனாந்தேதி சார் வேணும் உங்களுக்கு எத்தனாந்தேதி வேணும் ஆ ஆல்ரெடி நான் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அதனால் அந்த ஆர்டர் முடிகிறத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் உங்களுக்கு ஒரு வீக்கில் குடுக் கொடுக்க முடியாது சார் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் அப்படியா சார் ஓகே சார் ஓகே சார் அப்படின்னால் சரி நான் பார்க்குறேன் சார் ஆ சரிங்க சார் அப்போனா நான் பண்ணித்தரேன் சார் பண்ணித்தரேன் சார் ஆ ஓகே சார் அப்புறம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் உடனே அமௌண்டு எனக்கு பண்ணிவிடுங்க சார் ஆ நான் தைச்சிட்டே உங்கள்கிட்ட அமௌண்டை வாங்கிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்